தமில்நாட்டில் வந்து இந்த பீச் சைட்லாம் போனால் வந்து அதிக குப்பை வாட்ரு கேன் பிளாஸ்டிக்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அதெலாம் வந்து நம்ம மக்களோடய மக்களாக சேர்ந்து எல்லாத்தையும் முடிவேடி முடிவெடுத்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருள்களையும் கொஞ்சம் அப்புறப்படுத்துனால் நல்லாயிருக்கும் இந்த நெகிழி பொருட்கள்லாம் வந்து ரொம்பவும் மீன்கள்லாம் கடலுக்குள்ளே போடுறாங்களா காட்டியும் கடல்ல வந்து எல்லா மீனும் சாப்பிட்டு இறந்துடுது அதுபோல்தான் நம்ம மக்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு கீழேயே போடுறாங்க அந்த குப்பைகளை அதுக்காக வந்து மக்களெல்லாம் ஒன்றா இருந்து அதை எல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சிக்கணும் க அந்த கடல்லாம் கடல் ஓரங்கள்லாம் ரொம்பவும் வாட்ரு கேன் பாட்டில் அதுபோல் நிறைய குப்பைகள் பிளாஸ்டிக்கு மதுபான பாட்டில்லாம் அதிகமாக இருக்குது அதில் ஓர ஓரமாக அதை போல் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு போடுறாங்களா காட்டியும் அதெலாம் மக்களுக்கு இடேஞ்சூராக இருக்குது அப்புறம் வந்து ரொம்பவும் இந்த ட்ரிப்ஸ்ஸு இந்த ட்ரிப்பிங்லாம் ட்ரக்கிங்லாம் போனால் கடல் ஓரத்தில் வந்து இந்த மாரி குப்பைங்கள் தான் அதிகமாக இருக்குது க ஒரே குப்பைங்கள் மதுபாட்டில் வாட்ரு கேன் பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் ரொம்பவும் அதிகமாக இருக்குது அங்கே வந்து போனீங்கன்னால் அதெலாம் வந்து மக்களோடய மக்களாக இணைந்து எல்லாத்தையும் பண்ணால்தான் பண்ண முடியும்